ஒரு லட்சத்து பத்தாயிரத்து முன்னூற்றி இருபத்தி நான்கு ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழு நாற்பத்தி ரெண்டாயிரத்து நூற்று இருபத்து ஐந்து பதினேழாயிரத்து முன்னூற்றி பத்தொன்போது ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு